ஆறு ஒன்போது ஆயிரத்தி தொளாயிரத்தி எழுபத்தி மூணு பதிமூணு ஆறு ஆயிரத்தி தொளாயிரத்தி எழுபத்து ரெண்டு பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொளாயிரத்தி எழுபத்து அஞ்சு இருபத்தி மூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி ஒன்று இருபது நாலு ரெண்டாயிரத்தி நாலு